கண்டிப்பாக என்னோடய நண்பனுக்கும் தான் நான் அந்த கவிதையை வந்து எழுதி கொடுத்தேன் அவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் வந்து கவிதைகள் ரொம்ப நல்லா எழுதுவேன் நான் எழுதுன கவிதைகள்ல வந்து சில இங்கே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நட்பு என்ற வார்த்தை இந்த உலகில் உலவும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை அப்படின்ற ஒரு கவிதை எழுதிக் கொடுத்தேன் அடுத்தது நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது உன் நண்பனாக இருந்தால் இது எவ்வளோ சரி தெரியுமா தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது உன் நண்பனாக இருந்தால் அப்படின்ற கவிதை ரொம்பவே அவனுக்கும் பிடிச்சிருந்துது அது உண்மையும் கூட எதையும் செய்யக்கூடிய நட்பு கிடைத்தும் அதை உபயோகி அதை உபயோகித்துக்கொள்ளாததில் இருக்கிறது நட்பின் அழகு அவன் நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படினு சொல்லிகிட்டு அதை வந்து உபயோகிக்க முடியாத ஒரு உபயோகித்துக்கொள்ளாமல் நம்ம இருக்கிறது வந்து அது நட்பில் மட்டும் தாங்க ஒரே ஒரு நல்ல நண்பன் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சாலும் நீ தான் வந்து ஆசிர் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்படினு தான் நான் சொல்லுவேன் ஆயிரம் சொந்தம் நம்மை தேடி வந்தாலும் நம்ம தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் வந்து நம்ம நல்ல நண்பர்கள் தாங்க பல நாட்களுக்கு ஒரு முறை பேசுனால் கூட அந்த நண்பனுடைய பட்டை பேரை வச்சு தான் நம்ம வந்து அவங்கள வந்து கூப்பிடுவோம் அந்த பட்டை பேரை சொல்லும் போது நமக்கு ஞாபகத்தில் வர்றது அந்த இனிப்பான அனுபவங்கள் அந்த மாதிரி தான் அதனால் கவிதைகள் நண்பனை பற்றிய அந்த அவனுக்கும் பகிர்ந்துக்கொண்ட கவிதைகளெலாம் வந்து ரொம்பவே அவனுக்கும் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது எனக்கும் வந்து இவ்வளோ கவிதைகள் நாம் வந்து சொல்லுவோமா அப்படினு தோணுன ஒரு தருணம்னால் அது நான் கவிதை எழுதின அந்த தருணம் தான் அது நண்பனை பற்றி எழுதினால் தான் நான் வந்து அந்த அளவுக்கும் அந்த கவிதையை எழுதினேனும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் வேறு யாருக்கும் நான் வந்து கவிதை எழுதினது கிடையாது நாம் தவறு செய்யும் போது சிரிக்கின்ற நண்பன் கஷ்டப்படும் போது சிரித்துக்கொண்டு தான் இருப்பான் அதாவது நம்ம தவறு ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நண்பன் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கின்றான் அப்படினா கஷ்டப்படும் போதும் அவன் சிரித்துக்கொண்டு தான் இருப்பான் அதனால் நாம் முன் முன் முன் கூட்டியே அவனுடைய குணம் அறிந்து விலகுவது ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல கூட ஒரு பங்கு வகிக்கிறது இந்த ஒரு நட்பின் குணம் தான் உப்பு இருந்தால் தான் உணவு வந்து சுவைக்கும் அது போல் நட்பு இருந்தால் தான் வாழ்க்கை சுவைக்கும் இது நான் நண்பனுக்காக எழுதின இன்னொரு கவிதை